பழங்குடியினர் மற்ற கிராமத்துக்கு ஏன் சுற்றுலா செல்கிறாங்கனா அந்தமாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்துருக்க முடியாது அவங்களால ஒரு பசுமையான இடோம் ஒரு இயற்கை காற்று ஒரு விவசாயம் அந்த மாதிரி நடந்துருக்க இடத்துல பழங்குடியினர் மற்ற கிராமத்துக்கு செல்கிறது வந்து சுற்றுலா எப்பவும் ஒரு விரும்புவாங்க ஏன்னா பன்முகத்தன்மையோட கலாச்சாரம் அந்த மாரி இருக்கும் ரொம்பவும் வளமான பசுமையான இடோம் பயிர்கள் ரொம்ப இருக்கும் அவங்களோட கலாச்சாரம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் சிட்டி சைடு இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க சிட்டி சைடு வந்து மாடர்ன் டிரெஸ் தேவையான டைமுக்கு வந்து ஃபுட் ஆட்ரு பண்ணி சாப்புடுறது பீஸ்ஸா பர்கர் அந்த மாதிரி ஃபுட்ட தான் ஒன்லி சாப்புடுவாங்க சிட்டி சைட் இருக்கவங்க சுற்றுலா அதே வில்லேஜ் வரும்போது வில்லேஜில் வந்து அவங்களே சமைச்சி அவங்களே சாப்புடுவாங்க ரொம்ப அறுவகை சுவைன்னு சொல்லுவாங்கள்ல ரசம் வச்சால் அதுக்கான பொரியல் அப்பளம் அந்த மாரி செய்வாங்க அந்த மாரி செய்யும் போது அது ஒரு அந்த உணவு வந்து ருசியாகவும் இருக்கும் அந்த உணவு ரொம்ப அரைச்சு கையாலேயே செய்வாங்க அந்த சுற்றுலா சுற்றுலா சைடு வந்து அவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனா ஆட்ரு பண்ணியெல்லாம் ஃபுட்டு சாப்புடுறனால அவ்வளோ டேஸ்ட் வராது ஆனால் கலாச்சாரத்தில் கலாச்சாரத்தில் வந்து பழங்குடியினர் வந்து ரொம்ப ஒரு நல்ல வழியிலேயும் உள்ளூர் சமூகம் வந்து ரொம்ப ஒரு எதிர்ப்பாக அவங்க சுற்றுலா வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க டைம் வந்து சிட்டி சைட் வந்து அதிகமாக பேசிக்க மாட்டாங்க சிட்டி சைடு ரொம்ப ஒரு ஒரு பொலியூசன் அந்த மாதிரி இருக்கும் அதே பழங்குடியினர் கிராமத்தில் வந்து தான் எந்தவொரு எந்தவொரு இதுவும் இல்லாமல் டிஸ்டபண்ட்ஸ் இல்லாமல் ஒரு நிம்மதியோடு இருப்பாங்க கிராமத்து சைடு பழங்குடியினர் பக்கம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வெரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட் அறுசுவையோட இருப்பாங்க அவங்களே செய்கிறதுனால ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் தேவையானது எல்லாம் இவங்கள்ட்டயே இருக்கும் இவங்களே கிராமம் சைடு வந்து இவங்களே விளைய வச்சு தக்காளி தேவையான காய்கறிகள் இது எல்லாம் இவங்களே விளைய வச்சு இவங்களே சாப்பாடு செஞ்சி இவங்களே சாப்புடுவாங்க அதனால அதோடய ருசியே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் அத வந்து விரும்புகிறது வந்து சுற்றுலாப் பயணிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடோம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையாகவும் ரொம்ப ஒரு எந்தவொரு டிஸ்டபன்சும் இல்லாமல் அமைதியாகவும் இருக்கிறதுனால இந்த இந்த பக்கம் வந்து சுற்றுலா வந்து அதிகம் பேர் விரும்புகிறாங்க அதிகமாக கிராமங் வந்து கிராமப்புறங்களில் வந்து ஊர் மக்கள் வந்து ஒன்னாக சேர்ந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்லதாகவும் நைட் டைம்ங்கில் வந்து மாவிளக்கு அகல் எடுத்துட்டு போவாங்க கூடி உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது சிட்டி சைடு வந்து எந்தவொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாம் இருக்காது அதுவே கிராமப்புறம் நடக்கும் போது சொந்தக்காரவங்க வெளியூர்லேருந்து வந்து இவங்கள்லாம் எடுத்து செய்வாங்க ஒரு சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னாக செய்யும்போது அந்த ஒரு ஃபங்க்ஷனே ஒரு டிஃரெண்டாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க அதான் பங்குடியினர் மக்கள் வாழ்வு அவங்க வந்து ஒரு எந்தவொரு செயலைச் செஞ்சாலும் அது ஒரு நல்ல வழியில் செய்வாங்க யாருக்கும் ஒரு எந்த தீமையும் தராது அப்புடின்னு சொல்லி அப்போ தான் பழங்குடியினர் மக்கள் அந்த ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது பழங்குடியினர் கிராமத்துபுறங்களை வந்து கலாச்சாரம் வந்து நல்வழி நடத்தவும் அவங்க ஒரு கலாச்சாரத்தை முறை முறையாக நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்தமாதிரி அதை கடைப்பிடிச்கிட்டே வருவாங்க அதுதான் கிராமப்புறங்கள்லேயும் பழங்குடியினர் கிராமப்புறங்கள் பின்பற்றுவாங்க மாநிலத்தில் வந்து மாநிலம் மாநிலத்துலலான் அதிகமாக பின்பற்ற மாட்டாங்க யார் எப்படி போனால் என்ன நம்ம வழியில் நம்ம இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் மாநிலம் சைட் இருப்பாங்க அதை வந்து அது அந்த மாரி இருக்காமல் கிராமப்புறங்கள்னா நல்லதாகவும் இருக்கும் அதை வந்து விரும்புனவுங்க தான் சுற்றுலாப் பயணிகள் அதனால் அதிகமாக சுற்றுலாப் பயணிகள் வந்து கிராமப்புறங்களில் பழங்குடியினர் வாழ்வதையும் ரசித்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சில நேரங்களில் சுற்றுலா வர ஒரு ஐந்து நாளோ ஆறு நாளோ இல்லை பத்து நாளோ அந்த டைமில் வந்து ஒரு இயற்கையாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க விரும்புவாங்க இங்கே இருக்கிற சுற்றுலா வந்து விலங்குகளை வளர்ப்பாங்க ஆடு மாடு குருவிகள் அந்தமாதிரி இருக்கும் போது ஒரு இயற்கையாகவும் இருக்கும் ஒரு தனி நல்லதாக இருக்கும் இது போல ஒரு நல்லதாகவும் இருக்கும் அத விரும்புகிறதுதான் சுற்றுலாப் பயணிகள் இதை தான் பழங்குடியினர் மக்கள் கிராமத்துக்கு சுற்றுலா செல்வதற்கான விருப்பமாக இருக்குது